திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை அதே மாரி தாயுமானவர் கோவில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இருக்குது எனக்குத் தெரிஞ்சி நினைவு தெரிஞ்சதுலேந்து பல வருஷங்களாக இதெல்லாம் இருக்குது அதே மாரி தாயுமானவர் கோவில் வரலாற்றப் பற்றி சொல்லணுன்னா அது ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு கோவில் அந்தக் கோவில் தாயுமானவர் அப்டிங்கிறவர் பல சிறப்புக்குரிய தமிழ் பாடல்களை எழுதிருக்கறாங்க அதே மாரி தமிழரோட பண்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தமில்நாட்டில இருக்கக்கூடிய தமிழர்கள் நாட்ல இருக்கக்கூடிய கோவிலோட நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான கருத்தாகும்